எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் பசங்களோடு ஜாலியாக ச சாப்பிட்டு சமைச்சி சாப்பிட்ணும் எனக்கு பசங்களோடு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி சாப்பிடுவோம் இது நாங்களே தனியாக கறி எடுத்துட்டு வந்து சமைச்சி சாப்பிடுவோம் பிரியாணி செய்வோம் இல்லை என்னென்ன சாப்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் பசங்களோடு சாப்பிடுறது ஜாலியாக இருக்கும் தான் நான் வீட்டில் ஒவ்வொரு இதுவும் செய்வேன் ஒவ்வொன்னாக செஞ்சு பார்ப்பேன் என்னென்ன செய்ய முடியும்ன்ட்டு நிறையா ப்ரெட்டு ஆம்லெட் எல்லாம் போட்டு நிறையா சாப்பிடுவோம் வீட்டுலேயே அப்புறம் உருளக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போட்டு செய் செஞ்சு தருவேன் நிறையா முட்டை ஆம்லேட்டுன்னு நிறையா போட்டுத் தருவேன் ஒவ்வொன்றும் நிறையா இருக்கும் நான் போடுகிற சா ஒவ்வொரு வித் வித்தியாச வித்தியாசமா நான் சமைச்சி தரணும்னு ஆசை இருக்குது நல்லா எல்லாமே சாப்பிட்ணும் என் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் பசங்களோடு நிறையா நான் செஞ்சுருக்கேன் எங்கள் ஊர் பசங்களோடு ஒரு தக்காளி சோறு ஒரு வாட்டி செஞ்சு இலை இல்லாமல் அந்த இது ஒரு தேக்கு இலைய பிச்சு வெச்சி சாப்பிட்டோம் நிறையா இருக்குது பசங்களோடயே பசங்களுக்கு தெரியாததை நான் செஞ்சுத் தருவேன் செஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒவ்வொன்னாக ஒருத்தன் வீட்டில் மொளகா ஒருத்தன் வீட்டில் இது அதுமாதிரி நிறையா எடுத்துட்டு வந்து சமைச்சி எல்லாம் சாப்பிடுவோம் ஒவ்வொருத்தனும் அதுக்கு பாத்திரம் குண்டான் எடுத்துட்டு வந்து தருவாங்க நான் வீட்லேயும் நிறையா சமைச்சி வீட்டில் இருக்கறவங்க எல்லோத்துக்கும் தருவேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு எல்லோத்துக்குமே தருவேன் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் சாப்பாடு நான் ஒவ்வொரு இது பிரியாணி செய்வேன் தக்காளி சட்னி செய்வேன் அது தோசைக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி நிறையா எல்லோருமே சாப்பிடுவாங்க நான் ச சமைக்கிறது நல்லா இருக்குது நீ இந்த இது மாதிரி நிறையா சமைச்சி குட்றா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க நானும் வீட்டில் தானேருக்க சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமைச்சும் தருவேன் எல்லாமும் அவ்வளோவு பேரும் நிறையா சாப்பிடுவாங்க விரும்பி